தோட்டக்கலை எதுக்கு பொழுதுபோக்குன்னு சொல்லப்போனா என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் தோட்டக்கலை இல்லைன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது நம்மளோட தோட்டக்கலையால் தான் நம்மளுடைய விவசாயம் அந்த விவசாயத்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிது அதாவது நம்மளே வந்து களைப்பறிச்சு நம்ம அதுக்கு உழுது அதில் நிறைய விதைலாம் போட்டு அது மூலயமா கிடைக்குற ஒரு ஒரு செடியும் பார்க்கறது அதுலேருந்து கிடைக்குற நெல்லு அதை அறுவடை செஞ்சு அதை நம்ம ஃபர்ஸ்ட் சாமிக்கு படைச்சி அதை சாப்பிடுறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான் அந்த மாதிரி ஒரு இயற்கையோட வாழகிற வாழ்க்கை தான் ரொம்பவே நல்லது அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சது தோட்டக்கலை அதனால் தான் அதை நான் பொழுதுபோக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த தோட்டக்கலையில் வந்து இன்னும் அது நிறைய இப்போ நம்ம வர யங் ஜெனரேஷனுக்கும் அதை நம்ம வந்து கற்றுக்குடுக்குணும் ஏன்னா நம்மளோட விவசாயம் இல்லைன்னா அது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டே நம்மளோடக்கு நம்மளால் சாப் நம்ம ஒரு ஒரு சாப்பிடாதான் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணவே முடியும் நம்மளோட தோட்டக்கலையை வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்டயே கற்றுக்குடுக்குணும் அது ஸ்கூல்லையும் கொண்டு வந்து க டீச்சர்ஸ் வந்து அந்த தோட்டக்கலையோட முக்கியத்துவத்தை வந்து ஸ்டுடெண்ட்ஸுக்கும் வந்து கற்றுக்குடுக்குணும் தோட்டக்கலையில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட செடி வளர்க்குறது காய் வளர்குறது அரிசி வளர்குறது எல்லாமே சொல்லிக்கொடுத்து நம்ம வந்து அதை வந்து குழந்தைங்கக்கிட்டையும் நம்ம நல்லா வந்து கொண்டுட்டு வரணும்